உள்ளூர் சடங்கு எப்படின்னா எப்புடின்னா எங்கள் ஊரில் வந்து காமாட்சி அம்மன் வீர வீர சாமி எப்புடின்னு ரெண்டு பேர்ருக்காங்க அதை சுற்றி சங்குலி கருப்பன் எல்லா சாமியும் இருக்காங்க அவங்க வந்து சிவன் ராத்திரின்னு ஒரு விஷேச நாள் வரும் அன்னைக்கு ராத்திரி காமாட்சி அம்மனுக்கு படைச்சி இது விரதம் எடுத்து அதுல ஒரு ஆள் இருப்பார் எல்லை டூ எல்லையில சாமி வரும் எல்லைலந்து ஆத்தாங்கரைக்கு ஒரு எல்லைக்கு ஒரு சாமி வரும் அந்த சாமியை குறிப்பார்த்து அனுப்பிட்டு திரும்பி நாங்கள் கோயிலுக்கு வந்து கோவில்லர்ந்து கோவில்லர்ந்து அங்கே உடுக்கையை வச்சு அடிச்சு சாமி வர வைப்போம் காமாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் வந்தோனே நாங்கள் குறி சொல்லுவார் என் எல்லைல வேகமாக ஓடி ஒருத்த யாராவது ஒருத்தவங்க நிற்பாங்க அவங்கள பிடிச்சி தர தர தர தரன்னு இழுத்துரு போய் குறி சொல்லுவாங்க குறி சொல்லிட்டு அங்கே குறி சொல்லிட்டு அது அப்படியே உண்மையாகருக்கும் இது எனக்கு நடந்த கதை இது அப்படியே எல்லாமும் உண்மையாகருக்கும் திரும்பி க கருப்புசாமி வேடமிட்டு க திரும்பி உடுக்கை சத்தம் அடிச்சு இன்னும் ஒரு நாலு நாலஞ்சு பேர் வந்து குறி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க உடுக்கை சத்தம் கேட்டோனே எல்லாரும் ஓடியாந்து வந்து திரும்பி இது பண்ணுவாங்க கருப்புசாமி வேடமிட்டு அருவா கட்டை இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடி போய் குறி சொல்லுவாங்க திரும்பி ஆத்தங்கரைக்கு போனா ஒரு மணி ஆயிட்டுனா ஆத்தாங்கரைக்கு போயிவிட்டு ஆத்தங்கரையில் குறி சொல்லிட்டு கருப்ப சாமி இது குறி சொல்லிட்டு யார் யார் தப்பு செஞ்சிருக்கங்களோ அவங்கள ஆற்றுல போட்டு அங்கேயே இது பண்ணி திரும்பி வந்து மூணு மணிக்கு எல்லை எல்லைக்கு வரும் சாமி எல்லைக்கு வந்துவிட்டு திரும்பி நாங்கள் வழிபட போவோம் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு திரும்பி ஆத்தங்கரைக்கு போயிவிட்டு ஆத்தங்கரையிலந்து நடந்து வரப்போ வானவேடிக்கை மேளம் கச்சேரி எல்லாமும் வச்சு நல்லா சூப்பராக பிரம்மாண்டமாக செய்வோம் வானவேடிக்கை ராக்கெட் எல்லாமும் விடுவோம் விட்டுட்டு அதுக்கப்புறோம் எப்புடின்னா கழுகு மரன்னு ஒன்றுருக்கும் காமாட்சி அம்மன் அவங்க ஒடம்புக்குள்ள ஏறி கழுகு மரத்தில் ஏறி கழுகு மரத்தில் ஏறி உக்காந்துருவாங்க அதில் ஒரு கீழே சுற்றி ஆறு கொக்கி இருக்கும் ஆறு கொக்கியில நூறு நூற்றம்பது கோழிக்கு மேலே அதில் ரத்தம் சொட்டிகிட்டே இருக்கும் காமாட்சி அம்மன் அதில் உட்காந்துகிட்டு பூசாரி பூசாரி பையன் எல்லாருக்கும் அருள் புரிவாங்க அது தான் உள்ளூர் கிராம வழிபாடு சடங்குகள் கடைபிடிச்சு வருகிறாங்க